ஊர்லேருந்து வீ அம்மா எங்கள் ஊர்லேருந்து அம்மா வீட்டுக்கு வரும் போது அம்மா வேலை செஞ்சுட்டுருக்கும் போது வந்தவுன்னே டையடாக இருக்குதுன்னு பார்க்காம போய் அம்மாவுக்கு எல்லா ஹெல்ப் பண்ணுவேன் கிச்சனில் வேலை அடுப்படியில் வேலை செய்கிறது கிளீன் பண்ணுறது துவைக்கிறது துணி துவைக்கிறது இதெல்லாம் பண்ணும் போது எங்களுக்கு வந்து அம்மா ஹெல் அம்மாவுக்கு வந்து கூடமாட ஹெல்ப் பண்ணுறதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாயிருக்கும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சாதனைன்னு எனக்கு தெரியுது